அது வந்து பார்த்தீங்கனா நாங்கள் வந்து வெளியில் செல்லும்போது வந்து இது பக்கத்தில் தான் சொல்லிவிட்டு போவோம் அவங்க வெளியில் போகும்போதும் அவங்க எங்கள் கிட்டே சொல்லுவாங்க அவங்களுக்கு நாங்கள் வந்து எங் நாங்கள் வந்து காலையிலேயும் சாய்ந்திரமும் செடிகளுக்கு தண்ணி ஊற்றுவோம் அதனா அதனால் அது ஊற்றாம விட்டோம்னா அது காஞ்சு வீணாக போய்விடும் அவ்வளோ நாள் அதை காப்பாற்றினது பிரோயோஜனம் இல்லாமல் போய்விடும் அதனால் அவங்கக் கிட்டே பக்கத்தில் சொல்லி அதுக்கும் கொஞ்சம் ஊற்ற சொல்லி சொல்லிவிட்டு போவோம் அவங்க வந்து டெய்லியும் வந்து ஊற்றிருவாங்க தண்ணி ஊற்றிருவாங்க அதேமாரி அவங்க எங்கள் கிட்டே சொல்லிவிட்டு போனாலும் நாங்களும் போய் டெய்லியும் அந்த செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு வருவோம் காலையிலேயும் சாய்ந்திரமும் தண்ணி ஊற்றிட்டு வருவோம் அதனால செடி வந்து சாகமாவே இருக்கும் நல்லாயிருக்கும் அதேமா நாங்கள் வந்து திருப்பி வந்து திருப்பி நாங்கள் பார்த்துக்குவோம் அந்த செடியை செடியை தண்ணி ஊற்றி அதை டெய்லியும் அதுக்கு பூச்சிக்கொல்லி இதெல்லாம் பார்த்துக்குறது நாங்கள் பார்த்துக்குவோம் காட்டு சைடுங்களை பார்த்தீங்கனா அவங்க வெளியூர் போய்விட்டாங்கனா அதுக்குன்னு ஒரு ஆள் போட்டிருப்பாங்க இல்லைனால் பக்கத்தில் இருக்கிறவிங்கக் கிட்டே சொல்லிவிட்டு போவாங்க தண்ணி போய் வயலுக்கு தண்ணி விடுங்க இது இதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு போவாங்க அவங்களும் இங்கே வந்து வயலுக்கு தண்ணிக விட்டு பார்த்துக்குவாங்க இதுமாதிரி நிறையா எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க உதவி பண்ணிக்குவோம் செடிங்களுக்கு தண்ணி காலையிலேயும் சாய்ந்திரமும் விட்டால்தான் அது வந்து நல்லா இருக்கும் பூ பூச்செடிங்கெல்லாம் வந்து டெய்லியும் விடணும் விடாமல் விட்டோமுன்னா வாடி போயிடும் அப்புறம் இந்த செடியை இவ்வளோ நாள் நம்ம பார்த்துக்கிட்டதுக்கு பிரோயோஜனம் இல்லாமல் போய்டும் அதனால் டெய்லியும் காலையிலேயும் சாய்ந்திரமும் மாடியில் வச்சுருந்தாலும் சரி கீழே வச்சுருந்தாலும் சரி பக்கத்தில் வந்து யாராக ஒருத்தர் மாற்றி மாற்றி வந்து கூட இந்த தண்ணி ஊற்றுவாங்க அதனால் அவங்கக் கிட்டே நாங்கள் சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு எங்கேயாவது போகிற கிளம்புறதா இருந்தால் கிளம்புறது வயலில் வேலை செய்கிறவிங்க அவங்க வந்து இப்போ வயல் தென்னை இப்போ பாத்திக்கட்டி விட்றதா இருந்தாலும் அவங்க பார்த்துக்குவாங்க நெல் வயலுக்கு தண்ணி நிறுத்துகிறதா இருந்தாலும் நிறுத்திக்குவாங்க அதனால் அவங்க அதை ந கரெக்டாக பரா அவங்க வர வரைக்கெலாம் அவங்க அதை பராமரிப்பு பண்ணிக்குவாங்க இது வந்து எல்லாேரும் ஒர் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிறது எங்களுக்கு